இருபது எட்டு ரெண்டாயிரத்து ரெண்டு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்து நாலு இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்து மூணு முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்து மூணு